வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எங்கள் பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் என்று பார்த்தால் அரியலூர் மாவட்டத்தில் அதிகமாக சிமெண்ட் உற்பத்தி அதிகமாக நடைபெறுகின்றது சிமெண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் அதிகமாக அமைந்துள்ளதால் இந்த பகுதியில் அதிகமான சிமெண்ட் உற்பத்திக்கு தேவையான மண் மற்றும் சிப்ஸம் சுண்ணாம்புக்கல் போன்றவை கிடைக்கின்றது அதுமட்டுமின்றி இயற்கையிலேயே அரியலூர் மாவட்டம் ஒரு சில பகுதிகளில் செம்மண் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதியில் அதிகமாக இயற்கை சார்ந்த விவசாய முறையில் முந்திரி மா மா பலா போன்ற பழங்கள் கிடைக்கின்றது அரியலூர் மாவட்டத்தின் மற்றொரு பகுதியில் அதாவது தஞ்சாவூருக்கு அருகில் அமைந்துள்ளதால் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் உள்ள பகுதிகளில் நெல் அதிகமாக விளைக்க விளைவிக்கப்படுகின்றது கனிம வளங்கள் என்று பார்த்தால் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு தேவையான பொருட்களும் மற்றும் அரியலூரின் மற்றொரு பகுதியான ஜெயங்கொண்டம் பகுதியில் நிலக்கரி சுரங்கம் தோண்டப்படுகிறது இந்த நிலக்கரி சுரங்கத்தின் மூலமாக நெய்வேலியில் உள்ள அனல் மின் நிலையத்திற்கு தேவையான நின நிலக்கரிகள் ஜெயங்கொண்டம் பகுதியிலிருந்து அதிகமாக கிடைக்கின்றது இதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு வருடத்திற்கு நாள் ஒன்றுக்கு நானூத்தம்பது மெகா வாட்ஸ் மின்சாரம் கிடைக்கின்றது அதுமட்டுமின்றி அரியலூர் பகுதிகளில் அதிகமான ஏரி குளங்கள் அமைந்துள்ளதால் மீன் உற்பத்தி அதிகமாக நடைபெறுகின்றது கோழிப்பண்ணைகள் அதிகமாக அமைந்துள்ளன விவசாயங்கள் ஒரு சில பகுதிகளில் சிறப்பாக நடைபெறுகிறது காய்கறி உற்பத்திகள் நடைபெறுகின்றது அரியலூரின் கைக்காட்டி அருகில் அதிகமான அதிகமாக முருங்கை மரம் சாகுபடி செய்துள்ளதால் தமிழ்நாட்டுக்கு தேவையான முருங்கைக்காய்கள் அதிகமாக விளைந்து தமிழ்நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இது போன்ற பொருட்கள் எங்கள் பகுதியில் அதிகமாக இயற்கை மூலமாக கிடைக்கின்றது